உயிர்வாயு அலைகள் பார்க்க உயிர்வாயு அலைகள் பார்ப்பதற்கு தெரியாது அதை பார்த்தாலே தெரியாது உயிர்வாயு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் காற்று வந்து காற்றில்லாம நம்ம யாராலேயும் இருக்கவே முடியாது அதனால் காற்று தான் நமக்கு இருக்குது ரொம்பவே முக்கியம் காற்றை வந்து கண்ணால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது வேணால் ப பனிமூட்டம் மேகம் அது அது மூலயமா பார்க்கலாம் இல்லை புகைமூட்டம் எதாவது எரிச்சல்னால் புக வரும்லே அந்த மாதிரியும் பார்க்கலாம் ஆனால் ஆனால் உயிர்வாயு இல்லை உயிர்வாயுங்கிறத நம்மளால் கண்களால் பார்க்கவே முடியாது வெறும் கண்ணால் பார்க்க முடியாது இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை ஆனால் உயிர்வாயு தான் நமக்கு ரொம்பவே முக்கியம்